ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆ பேர் என்னம்மா என்ன பேர்ம்மா தம்பி பேர் அன்புமணி இந்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் பி க்ளாஸ் படிக்கிறானே அந்த தம்பிங்களா ஆ அந்த தம்பி நல்லா படிக்கிறாம்மா ஸ்கூல்ல நல்லா ஃபஸ்ட் ரேங்க் அவர்தான் படிச்சிகிட்ருக்காரு ஆ சரிங்கம்மா க்ளாஸ்ல அதிகமாக நீ ம் அவனுக்கு டிராயிங் ஸ்கில்லாம் நிறையா இருக்குதுமா படம்லாம் நல்லா வரையுவாரு அவர் அதனால ஸ்டேட் லெவல்ல டிஸ்ட்ரிக் லெவல்ல காம்ப்படீசன் வந்துச்சுனா நான் சொல்லி விடுறேன் அதுக்கு கலந்துக்க வைங்கம்மா சரிங்கம்மா கழனி வேலைலாம் அதிகமாக வாங்காதீங்கம்மா கரெக்டான டைம்க்கு ம் டைமிங் கீப் அப் பண்ணி ஸ்கூலுக்கு அணுச்சி விடுங்கம்மா ஆ சரி ஓகேமா சரி நான் பார்த்துக்குறேன்மா ஆ சரிம்மா